நம்ம இந்தியாவோடைய பாட திட்டங்களை பாக்கும் போது சமச்சீர் கல்வி கொண்டு வந்துருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி எந்த அளவு பாசிட்டிவ்னா ரொம்ப கஷ்டம்தான் இதே இது தமிழில் படிக்கிறாங்க படிக்கும் போது பிள்ளைகளுக்கு வேலை கிடக்கிறதில்ல அதே இது ஃபாரின் கண்ட்ரிஸில் லவு கம்பேர் பண்ணும் போது பிள்ளைங்களுடைய டேஸ்ட்டு என்னென்னு பார்த்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க உதாரணத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து மியூசிகில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா மியூசிக்லியே அவங்குளுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் தமிழில் அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை தான் படிக்கணும் அப்படினு சொல்கிறாங்க ஆனால் படிச்சதுக்கு வேலை கிடையாது படிச்சது ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க ஆனால் வேலை வேறு ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பிள்ளைங்கள் வேலைக்கு போகிறாங்க இதனால கல்வி இதில் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது அதே இது ஃபாரினில் எடுத்துட்டால் அந்த பிள்ளங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுனால வேலையும் ஈஸியாக அந்த பிள்ளங்க அதில் வந்து வெற்றியடையிரதுக்கு யூஸ் ஃபுல்லாருக்குது அதனால் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாடதிட்டம் ரொம்ப லோவாதான்ருக்குது இதே விஷயத்தில் இன்னு சிபிஎஸ்சி அந்த மாதிரியான காரியங்களை படிக்கும் போது பிள்ளங்களுக்கு இன்னும் நல்லா நாலெட்ஜ் நிறயா வருது அது மட்டுயில்லாமல் அதர் கேட்டகிரிஸ்லயும் பிள்ளைங்க நல்லா இன்வாலாகிறாங்க ஆனால் சமச்சீர் கல்வின்னு எடுக்கும் போது இந்த தமிழை மட்டுமே கொண்டு வரதுனால பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடயாது வெளி இடத்துல போனால் ஹிந்தி தேவைபடுது மற்றபடி இங்கிலிஷ் தேவைபடுது ஆனால் இங்கிலிஷில் பிள்ளைங்க ரொம்ப வீக்காருக்கிறாங்க அதனால் எல்லா மொழிகளையும் கற்று கொள்கிறதுக்கு நம்மளுடைய பாட திட்டங்கள் இருக்கும் போது நல்லாயிருக்கும்